ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கப்பா நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி மெம்பராக இருக்கீங்களா இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களாம்மா லைப்ரரிக்கு ஓகே ஓகே இது லன்ச் டைமு உங்களுக்கு டைம் தெரியாமல் வந்துருக்கீங்களோ ஓகேப்பா ஓகே இப்போது இப்போது இப்போது நீங்கள் அங்கே அசிஸ்டண்ட் இருப்பாங்கள் உள்ளே போங்க அங்கே ஒரு நோட் இருக்கும் என்ட்ரிக்கு நீங்கள் என்ட்ரிக்கு உங்கள் நேம் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது எப்பவுமே என்ட்ரன்ஸில் நேம் எழுதிவிட்டு போகணும் எழுதிவிட்டு புதுசு புதுசாக வந்துருக்கோம்னு சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட அவங்க உங்களுக்கு ஒரு கார்ட் மாதிரி ரைட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்பறம் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு இப்போது சிலப்பதிகாரம் இந்தமாதிரி நாவல்ஸ்லாம் வேணும்னா ஏ ஒன் ரேக் பாருங்கள் அப்படி இல்லை கிட்ஸ்ஸோடது அந்த பஸுல்ஸ் அவங்க ஸ்டோரி புக்ஸ்லாம் ஏ டூ ரேகில் இருக்குது மற்ற பாரதிதாசன் பாரதியார் கவிதைகள் அந்தமாதிரி இதலாம் ஏ த்ரீ ரேக்கு அப்படி அதில் பார்த்துட்டு உங்களுக்கு காம்பட்டீட்டிவ் எக்ஸாம் இந்தமாதிரி நார்மலான எக்ஸாம்லாம் பி ஒன் ரேக் வச்சுருக்கோம் சைடுலிருக்கும் அதுக்கப்புறம் மற்ற ஸ்டோரி புக்ஸ்ஸு காமனான புக்ஸ் எல்லாமே பி டூ ரேக்கு ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் அந்தமாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா பி த்ரீ ரேக் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவையான புக்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப பேலாம் பண்ண வேண்டாம் இப்போ லைப்ரரின்றது கவர்மண்ட்டோடது ஃபுல்லா ஃபிரீ தான் நீங்கள் திரும்ப அந்த நோடில் போயிட்டு என்ட்ரி பண்ணணும் எந்தெந்த புக் எடுத்துருக்கீங்க அது என்ன பா ஒரு சில புக்ஸ் வந்து நிறையா பார்ட் இருக்கும் ஒன்று டூன்ட்டு அதில் எந்த புக்கு புக் நேமு எந்த பார்ட்லிருந்து எடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் ஒ மொத்தமாக எத்தனை புக்ஸ் எடுத்துருக்கீங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சைன் பண்ணுவாங்க அதுக்கடியில் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்து ஒழுங்காக எழுதிருக்கீங்களான்ட்டு அப்புறம் நீங்கள் எந்த டேடில் ரிட்டன் பண்ணுன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைன் பண்ணிவிட்டு அவ்வளோ தான்ம்மா கிளம்பலாம் நீங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் அதான் ஒரு கார்டு உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்கன்னு சொன்னேல்ல அது மெம்பர் ஆனதுக்கான அடையாளம் ஆ ஆ மெம்பர் கார்ட் ஆமாம் அந்த கார்ட் வரும்போது ஆமாம் அந்த கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் நேம் எழுதுறீங்கல்ல அதில் வந்து உங்கள் ஹோம் அட்ரஸ்ஸு நேமு உங்களோடய ஃபோன் நம்பரும் அந்த நோடில் மென்ஷன் பண்ணிருக்கணும் அது தாம்மா அது அவங்க சொல் அதான் ஒன் வீக்கு ஒரு புக் எடுக்குறீங்கன்னா ஒன் வீக்கில் திரும்ப நீங்கள் ரிட்டன் பண்ணணும் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரலைன்னா நாங்கள் கால் பண்ணி கேட்போம் நீங்கள் வந்து இல்லை மேம் நாங்கள் இன்னும் முடிக்கலை அந்தமாதிரி ஏதாவது ரீசன் சொன்னீங்கன்னா ஒன் டே ஆர் டூ டேஸ் நாங்கள் எக்ஸ்ட்டா கொடுப்போம் ஃபைன் உண்டு ஃபைன் கண் இல்லை இல்லை புக் வாங்கி தரணுல்லை அது நீங்கள் மிஸ் பண்ணால் தான் அந்தமாதிரி இருக்கும் புக்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாங்கி தரது அந்தமாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் சொல்லிட்டு திரும்ப நாங்கள் டைம் கொடுத்துருப்போம் உங்களுக்கு டூ டேஸ் எக்ஸ்ட்டா எடுத்துக்கோங்கள் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் முடிக்காவிட்டி திரும்பவும் நாங்கள் கால் பண்ணும் போது நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ்ஸும் பண்ணாமல் இருந்து அப்படி இருந்தால் நாங்கள் அட்ரஸ்க்கு லெட்டர் அனுப்புவோம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வைக்காமல் இருக்கீங்க இன்னும் டூ டேஸில் வைக்கணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃபைன் இஸ்ஸு பண்ணுவோம் அப்படின் சொல்லுவோம் அவ்வளோ தான் மேம் மற்றபடி நீங்கள் அந்த டேட் ஆமாம் அது வந்து ம் ம் அப்படி எல்லாருமே டேமேஜாகிடுச்சு டேமேஜாகிடுச்சுன்னா லைப்ரரியம் மெய்ன்டெயின் பண்ண முடியாதுல்ல அதனால் ஃபைன் போடுவாங்க கண்டிப்பாக இப்போ அந்த புக்ஸை பொறுத்து வரும் ஆ ஆ ஆ தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்